என்னோட பலோம்னு பார்த்தா நான் எப்பையுமே பாஸ்ட்டிவாக இருப்பேன் சந்தோஷமாக இருப்பேன் என்கூட இருக்குறவங்களை சிரிச்சிக்கிட்டே இருக்கணுன்னு நினைப்பேன் நானும் எப்பையுமே சிரிச்சிக்கிட்டே தான் இருப்பேன் அது வந்து எனக்கு என்டேயே ரொம்ப பிடிச்ச விஷயம் அது தான் நா பெரிய பலமாக நினைக்கிறேன் ஏன்னா எப்பையுமே ஒரு பிரச்சனை வரும்போது பதட்டப்பட்டாலோ இல்லை வந்து ஒருமாரி எமோஷ்னல் ஆயிட்டாலோ நம்மளால் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணவே முடியாது எப்பையுமே திங்க் பாஸ்ட்டிவ் பாஸ்ட்டிவாக இருப்பேன் நான் அந்த ஒரு விஷயம் அப்புறம் வந்து நான் ஓவர் கான்ஃபிடென்ட் இருப்பேன் நான் சரி பார்த்துக்கலாம் இந்த பிரச்சனையை நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படின்னு என் மனசுக்குள்ளே ரிப்பீட்டடாக சொல்லிட்டே இருப்பேன் அது தான் என்னோட பலமாக நான் நினைக்குறேன் இன்னொன்று ஃபியர்லஸ் பயப்படவேக்கூடாது இறங்கிக்கலாம் பார்த்துக்கலாம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குவேன் இன்னொன்று என்னோட பலவீனன்னு பார்த்தீங்கன்னா என்கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கவங்களுக்கு மட்டும் எதாவது ஆயிடுச்சுன்னா என்னால் சுத்தமாக அந்த டைம்மில் வந்து தாங்கிக்கவே முடியாது அந்த டைம்மில் என்னால் என்ன பண்ணுறது என் நம்ம போய் செய்யணுன்றது கூட என்னால் பண்ண முடியாது பேசிக்காக என்கிட்ட இருக்கிறது எதுவுமே அந்த டைம்மில் வந்து பலவீனமாக என்னோட மைனஸாக போய்விடும் ஆனால் அந்த பலவீனத்தை நான் மாற்றிக்கிணும் சும்மா இருக்கும்போது யோசிப்பேன் நம்ம அந்த இதை மட்டும் மாற்றிக்கிணும் அதை மாற்றுனா மட்டும்தான் நம்ம ஒரு பிரச்சனையை போய் சால்வ் பண்ண முடியும் ஒரு பிரச்சனையை போய் நம்ம ஹேண்டில் பண்ண முடியுன்னு நான் நினைப்பேன் ஸோ அந்த விஷயத்தை நான் மாற்றிக்கணுன்னு நினைக்குறேன் அது தான் என்னோட பெரிய பலவீனமாகவும் நான் நினச்சிட்ருக்கேன் என் வாழ்க்கைல கொஞ்ச கொஞ்சமாக அதை ட்ரை பண்ணிட்டுருக்கேன் அதை என் பெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு அதை மட்டும் மாற்றிக்கிட்டா ஓகே பலவீனத்தையும் ப்ளஸ்ஸாக மாற்றிடுவேன் நான் கண்டிப்பாக